எனக்கு வந்து பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து அந்த இசையிலையே மெயினா வந்து அந்த ஒரு மெல்லிசையான வாய்ஸுன்னு சொல்லுவாங்கள் ஒருசில வாய்ஸெல்லாம் கேட்டாலே அப்டி நம்மள மறந்து மெய்சிலிர்க்கிற வைக்கிற மாதிரி வாய்ஸெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இசையில் வந்துட்டு எனக்கு அந்த மெலோடி சாங்ஸ்னா ரொம்ப கேட்பேன் ஏன்னா தனியா இருக்கும்போது நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் தோணும்போது நம்ம பாட்டு கேட்கறதனால மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அதனால இசைன்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி நம்மள ஒரு ஆறுதல் படுத்துகிறதுன்னா ஒரு இசை தான் அதுக்கு காரணம் அதனால இசைன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் கத்துக்கிட்டது கிடையாது ஆனால் நானாவே பாடுவேன் எந்த பாட்டாக இருந்தாலும் எந்த லைனா இருந்தாலும் நானா பாடிடுவேன் அதனால என்னையும் என்னை வந்து ஹாப்பியா வச்சிக்கறது இசையும் ஒரு காரணம்னே சொல்லலாம்